ஒரு ஒரு பளமொழி உண்டு ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் ஏன் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு எவ்வளோவு திறமைகள் இருந்தாலும் அவன் எவ்வளோவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய ஆள் பாதிதான் ஆடை பாதிதான் அதில் ஆடைக்கு நம் பெரும் பெரும்பான்மையான மக்கள் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்பது இந்த பலமொழி மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு வெவ்வேறு உடைகளும் வெவ்வேறு நாகரிங்கங்களும் அதன்முலம் இணைக்கப்படுகிறது ஒரு ஒரு மனிதனை நம் பார்க்கிறோம் அவன் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிறான் போது முதலாவது முறை அவனை பார்க்கும்போது நமக்கு எவ்வாறு தோன்றும் என்றால் என்ன இந்தமாரியான ஒரு உ டையை அவன் உடுத்தியிருக்கிறான் என்ன ஏன் இப்படி அவன் உடை உடுத்துகிறான் இது என்ன இவ்வளோ ஒரு நம் பார்ப்பதற்கு ஒரு நகை நகைப்புக்குரியதாக இருக்கும் ஆனால் பின்நாட்களில் நாம் அந்த உடைகளை அவர்களோடு சே அவர்களோடு இணைந்து அவர்களோடு நம் அதை இணக்கமாக இருக்கும்பொழுது அந்த உடைமீது நாமும் பிரியப்படுவோம் அந்த உடையை நாமும் உடுத்திக்கொள்ள ஆசைப்படுவோம் ஆக இவ்வாறாக நாம் மனிதர்களை எவ்வாறு நாம் பிரிக்கிறோம் என்றால் இந்த நாட்டினர் இப்படி இருக்கிறார்கள் இந்த மாநிலத்தவர் இப்படி இருக்கிறார்கள் என்று நாமும் வெவ்வேறாக மாநிலத்திற்கு ஏற்றவாறு நம் மக்களை பிரித்தாலும் நாம் அந்த உடைகளை நாம் அணியும்போது அவர்களோடு இணக்கமாக இருக்கிறோம் அந்தமாதிரியான உடைகள் என்பது அந்த மக்களினுடைய ஒரு இயல்பான தன்மையும் நமக்கு வெளிக்கொண்டு வருகிறது அந்த உடையை நாமும் விரும்புவோம் அதேபோல் நாம் உடுத்திக்கொண்டிருக்கிற உடைகளும் நம்முடைய கலாச்சாரங்களையும் நம்பளுடைய பாரம்பரிய உடைகளையும் அவர்கள் அணிய விரும்புவார்கள் இது ஒரு தேசிய ஒருமைப்பாடு என்பதை வெளிப்படுத்துகிறது அதை அவர்கள் போடுகிற உடைகள் அவர்கள் இப்போது உதாரணத்திற்கு அந்த ராம்ராஜ் வேட்டிகள் என்ற ஒரு ஒரு பெரிய நிறுவனம் தருகிறது அவர் முதலாவதாக ஒரு அவருடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு மரத்தடியிலே ஒரு விசேஷத்துக்காக கொடுக்கிறார்கள் அப்பொழுது அவரை உள்ளே உற்றவில்லையாம் ஏனால் அவர் உடுத்தி கொண்டிருக்கிற உடை அவ்வாறாக இருக்கிறது ஆக அந்த உடையை நாமும் உடுத்துவோம் அந்த மாதிரியான உடைகள் அவர் அவர் அந்த வேட்டியும் ஷர்டையும் போட்டுக்கொண்டு அந்த ஒரு விழாவிற்கு போகும்போது அங்கிருக்கிற காவலாளி அவரை உள்ளே அழைக்கவில்லை ஏனென்றால் உன்னுடைய உடையை மாற்று உன்னுடைய உடை சரியில்லை என்று அவர் வெளியே துரத்தப்படுகிறார் ஆக ஒரு வேட்டியும் சட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பாரம்பரிய உடை என்பதை அவர் பின்னால் அது பிரபலப்படுத்த விரும்புகிறார் அதன் முலம் ஆரம்பிக்கப்பட்டது அந்தக்கடை அந்த கடை ஆரம்பிப்பதற்கு ரொம்ப மூலதனமாக இருந்தது நம்முடைய பாரம்பரிய உடை அவமானப்படுத்தப்பட்டதே ஆக நாமளும் நம்முடைய பாரம்பரியமான உடைகளை அணிந்து கொள்வோம்